அம்மன் பூ கடைங்களா சரிங்க நாங்கள் டி என் பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க நாங்கள் பூ கட்டி விற்கலாங்குற மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் பூ வேணும் சரிங்க என்னென்ன பூ இருக்குது சரிங்க எனக்கு மல்லிப்பூ மட்டும் தான் வேணுங்க தினம் மார்க்கெட்டுன்னால் வேலையெல்லா எப்படிங்க சரிங்க அப்போன்னா அந்த பழைய பூ அந்த மாதிரிலாம் வேணாங்க தினம் பறிக்கிறது அன்னன்னைக்கு வேணும் ஸ்டாக் வராதுங்களா சரிங்க அப்படித்தான் நாங்கள் போன பார்ட்டி கிட்ட பேசினதுக்கு அவங்க பழைய பூ மிச்சம் இருந்தாலும் அதிலேயும் போட்டுருவோம் அப்படின்னாங்க சரிங்க பூ நீங்கல் கொண்டாந்து கொடுத்துடுவீங்களா இல்லை நாங்கள் வந்து தான் வாங்கணுங்களா சரிங்க பத்து டு ரெண்டுன்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடி கிடைக்காதுங்களா ஏன்னா அதுக்கப்புறம் பூ கட்டி நாங்கள் எப்போ விற்கிறது சரி சரிங்க சரிங்க நாங்களும் பக்கத்தில் எல்லா விசாரித்து பார்த்தோம் நம்ம கடை தான் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதனால் தாங்க சரி என்னன்னு கூப்பிட்டு பேசிவிடுவோம் சரிங்க நீங்கள் சொந்தமாக தோட்டத்தில் எல்லாம் பூ விளைய வைக்கிறது இல்லைங்களா சரிங்க சரிங்க நான் எனக்கு பூ வேணுன்னால் கால் பண்ணிட்டு தினமும் வரேன்